திருச்சியை பொறுத்தவரைக்கும் காலநிலை மாற்றங்கள் வந்து நிறையா மாறிட்டு தான் இருக்கு இப்போ வந்து காலத்துக்கு ஏற்று வந்து நிறைய மாறுது ஏன்னா விவசாயம் இல்லை விவசாயம் இல்லாததால வெப்பநிலை அதிகரிக்குது மரங்கள் மரம் செடி கொடி இல்லாததால வெப்பநிலை அதிகரிக்கிறதால இருக்கிற மகசூல் நெல் இப்போக்கி வாழை இதுக்குலாம் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படுது வந்து நீர் மட்ட அளவும் உள்ள போயிடுறதால தண்ணியும் கிடைக்க மாட்டுது விவசாயம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டுருக்கு அப்புறம் வந்து இன்னும் கடுமையான குளிர்காலம் குளிர்காலம் வந்து பனி ஓவராக பனி பெய்யுது அதுக்கு முன்னே வந்து கார்த்திகை மாதம்தான் பனி பெய்யும் இப்போ வந்து எல்லா மாதத்துலையும் வந்து பனி பெய்ய ஆரம்பிக்குது பனி வந்து இந்த மாதத்துலதான் பெய்யணும் அது மாரி மழைக் காலம் பொறுத்தவரைக்கும் மழை வந்து பொதுவாக கார்த்திகை மார்கழி தை மாதத்துலதான் மழை பெய்யும் இப்போலாம் எல்லா மாதத்துலையும் மழை பெய்யுது சித்திரை வைகாசி பருவநிலை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கின்னே வரதால எதையும் வறட் அது மாரி கவனிக்கமுல்ல வறட்சி வறட்சி வந்து ரொம்ப அதிகமாவுது இந்த வருஷம்லாம் வெயில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது திருச்சியில் திருச்சியை பொறுத்தவரைக்கும் மெயின் ஏரியாலாம் ஒன்றுமே பண்ண முடியல வெளியே போய் நடமாட முடியல ஒரு ஒரு அத்தியாவசியப் பொருள் வாங்கறதுக்குக் கூட வெளியில் போக முடியல அப்புறம் வந்து இந்த இந்த அனுபவம்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கு எங்களுக்கு கடுமையான கோடைக்காலம் வந்து எங்களை வந்து தாக்கி அப்படியே அப்படியே ரொம்ப கொ வறட்சிலேந்து மீளவே முடியல எங்களால் ஏன்னா இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் வந்து பொதுவாக வந்து விவசாயம் அழியுறதாலே விவசாயிகள் அழியுறதாலையும் கண்டிப்பாக வந்து இந்த காலநிலை மாற்றம் வந்து அழியும் ஏன்னா எப்போவும் போல் நார்மலாக விவசாயம் இருந்துதுன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கும் மழை பேஞ்சால்தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லது மரம் செடி கொடி மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் காலநிலை மாற்றத்தை மாறாமல் இருக்க விவசாயத்தை பின்பற்றுவோம்